ஹலோ அரிசி கடைக்காரங்களா நான் நான் கஸ்டமர் தான் பேசுகிறேன் உங்கள் கிட்ட என்னென்ன மாதிரியான அரிசியெலாம் கிடைக்கும் ம் ம் சரிங்களா சரி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம் அதனால எங்களுக்கு டெயிலியுமே நிறையா தேவைப்படும் பெரிய ஹோட்டலுங்குறதுனால நிறைய தேவைப்படும் ஒரு இருபது கிலோ டெயிலி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ கஸ்டமர்க்கெலாம் கொடுக்குறதுனால எது பெஸ்ட்டா இருக்கோ எது எந்த ரைஸ் யூஸ் பண்ணிணா அதிகமாக சாப்பாடு நம்ம கொடுக்க முடியும் இப்போ இந்த அரிசினால் நிறையா சாதம் காணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது எது ஈஸியாக இருக்கும் விலையும் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக இருக்கணும் ஏன்னால் ஹோட்டல் வச்சுருக்கோம் எங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தாலும் கொஞ்சம் நிறைய இன்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா அரிசி வெலை கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் சாதம் நிறையா கிடைக்கிற மாதிரியான அரிசி எது யூஸ் பண்ணலாம் ஒரு ஐடியாவாக சொல்லுங்க

ம்

அப்படிங்களா ம் ஆ அப்படிங்களா வெலை கம்மியாக தான் வருங்குறீங்க ஆ ஆ சரி ஆ சரி அது கொடுத்துருங்க நீங்கள் கொஞ்சமாக சாம்பிள்க்கு கொடுத்துருங்க நாங்கள் குக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே அப்படினா நாங்கள் சொல்கிறோம் அதையே கண்டினியூவாக வாங்கிறோம் ஆ ஆ ஆ சரி ஆ ஆ ஓகே தேங்க்யூ ம்